நம்ம ஊரில் இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் எல்லா இடமுமே ஃப்ளாட்டு போட ஆரம்பிச்சுவிட்டாய்ங்க பார்த்தீங்கன்னா இங்கே டிஎன் பாளையத்தில் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா எல்லா வீடுமே மேக்சிமம் எல்லா வீடுமே மெ மெத்தைக்கு மேலே மெத்தையாக கட்டுறாய்ங்க கீழ் வீட்டில மட்டும் ஓனர் இருக்குறார் மேல் வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ யாராச்சும் ஒருத்தர் வீடு வாடகைக்கு விட்டுறாய்ங்க அப்புறம் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ரெண்டாயிரத்து ஐந்நூறுவாயிலேருந்து எட்டாயிரம் ஐம்பதாயிரரூவாய் வரைக்கும் கூட வீடு கிடைக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை நல்லா ஒரு ரூமையும் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு வீட்டில ஏசியும் போட்டுருக்காங்க ஒரு கார் கார் பார்க்கிங் இருந்துச்சு வே வேணுங்குற மாரி இருந்துச்சுன்னாலும் அந்த மாதிரி வீடுகளும் கிடைக்குது ஒரு பத்தாயிரரூவா வரைக்கும் அது போவுதுங்க